ம் பாட்டு பாடுறதுன்றது வந்து ஒரு குருக்கிட்ட இருந்து கற்றுக்கறது தான் நல்லது ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஏ எந் எந்த விதத்தில் தாளம் ராகம் இந்த ஷ்ருதிலாம் எப்படி வந்து பாட்டுல வந்து யூஸ் பண்ணி பாடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நாமளே பாடுறத விட குருக்கிட்டேருந்து கற்றுக்கறது தான் ரொம்ப நல்லது எங்கள் ஊரில் வந்து சுப்புலக்ஷ்மின்னு ஒரு பாடகர் இருக்காங்க அவங்க ரொம்ப அருமையாக பாடுவாங்க அவங்க மொ முக பாவனையாக இருக்கட்டும் கண் அசைவாக இருக்கட்டும் கை அசைவாக இருக்கட்டும் தாளம் போடுறதா இருக்கட்டும் மேல் உச்சரிப்பு கீழ் உச்சரிப்பெல்லாம் நல்லா பொருத்தமாக வச்சு பாடல் வந்து பாடுவாங்க எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்டேருந்து நிறைய பேர் வந்து பாட்டுக்கு வந்து கற்றுக்கறாங்க